இந்தப் பகுதியில் அதிகமாக கிடைக்கிற மீன் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் நெத்திலி மீன் கூடை கூடையாக நாங்கள் வாங்கியும் விற்கிறோம் கடல்ல வர்றதையும் கு வாங்கிட்டு போகிறாங்க மக்களும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீசனுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா கோலா மீன் கிடைக்கும் கோலா மீனும் நிறைய மக்கள் வாங்கிட்டு போய் சாபபிட்றாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நாங்கள் கொடுக்குறோம் அதிக வில விற்கிற மீன் பார்த்தீங்கன்னா விரால் மீன் விரால் மீன் ஒரு கிலோ தொள்ளாயிர ரூபாய் விற்கிது அது மாதிரி சுறா மீன் பார்த்தீங்கன்னா எண்ணூறு ரூபா ஏழ்நூறு ரூபாயும் விற்கிது இப்படி வாளை மீன் இதெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க வில கொடுத்து நல்லா வாங்கிட்டு போய் விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ சிலேபி மீன் பார்த்தீங்கன்னா கடல் சிலேப்பியும் வாங்கி விரும்பி சாப்பிட்றாங்க நாட்டுப்புறத்தில் விற்கிற சிலேபியும் வாங்கி சாப்பிட்றாங்க எங்ககிட்ட அதிகமாக வாங்கிட்டு போகிறது கடல் சிலேபிதான் அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க இப்படி மீன்கள் வந்து மக்கள் அவங்க அவங்க விரும்பி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் கொடுத்துட்டு இருக்கோம்